தரும்புரி மாவட்டத்தில்லே எல்லா காலேஜும் இருக்கிறதுனால தொழில்கல்விக்கும் இருக்கு ஐடியும் இருக்குது பச்சை முத்து காலேஜு விஜய் வித்யா வித்யாலயா டான்பாஸ்ஸு போ அப்புறம்மா விஐடி காலேஜ் லெட்சுமி நாராயணா காலேஜி வடிவே வருவான் வடிவேலன் காலேஜி அப்புறம் வந்து கவர்மெண்ட்டு காலேஜ்க்குது மெடிக்கல் காலேஜ்க்குது சட்ட காலேஜ்க்குது கல்லூரிக்குது எல்லாமே இருக்குது எல்லா கல்லூரியும் இருக்கிறதுனால இப்போ அங்கேயும் இங்கேயும் நாம் அந்த அந்த மாவட்டத்துக்கு போகணும் இந்த மாவட்டத்துக்கு போகணும் அப்புடின்லாம் இல்லை எல்லா கல்வியும் இங்கேயே இருக்கிறதுனாலே இங்கேயே என் பிள்ளைங்களுக்கு வந்து இங்கேயே சேர்த்திடுறோம் பஸ் பேர் போகிற செலவு கம்மியாகுது என்ன சொல்கிறாங்களோ அந்த இதுக்கு வந்து நாங்கள் மலிவு விலையோ எங்களுக்கு எதுவும் தெரியுறதில்ல அவங்க சொல்கிற கட்டணத்தை நாங்கள் கட்டிட்டு படிக்கிறோங்க படிக்க வைக்கிறோம் எங்கள் பிள்ளைங்கள இவ்வளோ தான் தெரியுது ஏன்னா முன்னால் ஒரு பஸ் ஏறி போயிட்டு அதுக்கொரு பஸ் சார்ஜு கொடுத்துனு போயி வரதோட அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறதுனால பிள்ளைங்க அந்தந்த அவங்கவுங்க சொந்த ஊருக்கும் போயிடுறாங்க படிச்சுட்டு படிச்சுட்டு சொந்த ஊருக்கு போயிடுறாங்க அதனால எந்த பிரச்சினையும் இருக்கறதில்ல